ஹலோ சொல்லுங்களம்மா ஆ சொல்லுங்களம்மா அப்படிங்களாம்மா சரிங்கம்மா ஏ சரிங்கம்மா சரிங்கம்மா என்ன மாதிரி மீன்லாம் எதிர்பார்க்குறீங்கம்மா நம்பள்கிட்டேருந்து நம்பள்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து மூக்கு மீன் கட்லா மீன் கல்கி மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக நம்பள்கிட்ட இது வ அதிகமாக நம்பள்கிட்ட விற்பனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிலேப்பி மீன்லாம் அதிகமாக வந்து விற்பனை ஆகுதும்மா நம்பள்கிட்ட நீங்கள் எந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க இல்லைம்மா உங்களுக்கு ம்மா போட்லாக்கு நீங்கள் உங்கள் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன எப்படி தேவை என்ன மாதிரி மீன் வேண்ணாலும் நம்பள்கிட்ட இல்லைனாலும் நம்ப வெள்லேருந்து கூட உங்களுக்கு வாங்கி கொடுத்தர்லாம்மா சரிங்கம்மா எல் எல்லாத்துலையும் எத்தனை எத்தனை கிலோம்மா எதிர்பார்க்குறீங்க சரிங்கம்மா சரிங்கம்மா நம்பள்கிட்ட வந்து எல்லாமே அதுக்கு கொடுக்கற உணவு எல்லாமே வந்து இயற்கை உணவு தாம்மா கொடுக்கறோம் அதனாலே நீங்கள் வந்து எதுவும் கவலைப்பட தேவையில்ல சரிங்கம்மா சரிங்கம்மா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னால் கூட உங்களுக்கு நாங்கள் செஞ்சுக் கொடுப்போம்மா சரிங்கம்மா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மூக்கு மீன் வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு மொத்தமாக வந்து குஞ்சு மீனாக பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து ஒரு எட்டாயர ரூபாய்க்கு போதுங்கம்மா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக எங்கள்கிட்ட வந்து வாடிக்கையாக வந்து வாங்க்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு நாங்கள் குறச்சு பண்ணித் தரோம் உங்கள்கிட்ட சேல்ஸ் இல்லை இல்லைனா கூட நாங்கள் உங்களுக்கு வாடிக்கையாளரை கூட உங்களுக்கு நாங்கள் பிடிச்சுத் தருவோம் சரிங்களாம்மா

கட்லா மீன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோ வந்து அது கொஞ்சம் வந்து அது வந்து அதிகமாக வந்து விற்பனை ஆகிற மீனும்மா அதனால் வந்து அது ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கட்லா மீன் வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாலாயிர் ரூபா வரும் இன்னொரு மீன் என்ன சொன்னீங்க ஆ கிளிச்ச மீன் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ மூவாயர ரூபா வரும்மா இதுவும் நான் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வாடிக்கையாக வந்து வாங்கிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கம்மியாக பண்ணித் தருவோம் அது மட்டுல்லாமல் பத்து நாலுக்குள்ள எதுவும் வீடு மீன் விற்பனை ஆகலைனாலும் மீன் எதுவும் இறந்திருச்சுன்னாலும் அதுக்கான பொறுப்பை நாங்களும் எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து சரிங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப ரொம்ப நல்லதும்மா ரொம்ப நல்லது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சரிங்கம்மா சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா நீ நீங்கள் எந்த ஊர்லேருந்தும்மா க ஃபோன் பண்ணுறீங்க சரிங்கம்மா சரிங்கம்மா நம்ப இது எங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய நகரும்மா தஞ்சாவூரில் விஜய நகருகிட்ட வந்து நம்ம பண்ணை இருக்குது மீன் பண்ணை இருக்குது நீங்கள் சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்கள் வந்து வாங்க்குங்க ஆ நம்ம ஆர்ட்ரின் பேரில் கூட பண்ணித் தரோம்மா நீங்கள் வந்து ரெகுலராக எங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னால் ஆர்ட்ருக்கு வந்து நாங்கள் வந்து காசு போடாமல் உங்களுக்கு வந்து இலவசமாக பண்ணித் தரோம் என்னோடய நண் நம்பர் சொல்கிறேன் சரிங்கம்மா என்னோடய தொலைபேசி எண் சொல்கிறேன் அதை மட்டும் ஒரு வாட்டி குறிச்சுக்கிறீங்களா சரிங்கம்மா சரிங்கம்மா தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எண்பது இருபத்தி அஞ்சும்மா ஆமாம்மா உங்களுக்கு மேலும் எதுவும் உதவி தேவைப்பட்டாலோ இல்லை உங்களு ஆ சரிங்கம்மா வேறு யாரும் வாடிக்கையாளர் கேட்டாலும் கூட இந்த நம்பருக்கு வந்து எங்களுக்கு வந்து சொல்லி விடுங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா நன்றிம்மா மிகவும் நன்றிம்மா

சரிங்கம்மா அது இல்லைன்னா கூட நான் வந்து வெளிலேருந்து கூட உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தர்றேன் ஆனால் எங்கள்கிட்ட அது தான் வந்து அதிகமாக வந்து விற்பனை ஆகும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு வந்து எவ்வளோ மலிவான விலையில் பண்ணித் தர முடியுமோ பண்ணித் தரேம்மா சரிங்கம்மா நன்றிம்மா நன்றிம்மா ஆ